டிராயிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா டிராயிங் தான் நான் டிராயிங்கில் வந்து பிரைஸ் இதில் ஃபர்ஸ்ட்டு பிரைஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் என்ன இது கொடுத்தாலும் நான் அப்படியே வரைஞ்சிருவேன் இப்போது வந்து மக்கள் வந்து டிராயிங்கை வந்து என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இப்போது மொதல் சாதாவாக வரைஞ்சு பார்க்கணும் சிம்பிளான மெத்தெட்ஸ் எல்லாம் வரஞ்சு பார்க்கணும் எடுத்தொடனே பெரிசுக்கு போனால் மிஸ்டேக்காகும் மிஸ்டேக் ஆகும்போது நம்ம வரையும்போது என்ன பண்ணுவோம் எரேசர் யூஸ் பண்ணுவோம் எரேசர் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல மறுபடியும் வரைஞ்சா நல்லா இருக்காது அந்த ஒரு தப்பு அதுபோக அதை அந்துக்கு ஓ ஹைலேட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும் பென்சில் இருக்குது அது அதுக்கு அந்தந்த பென்சிலை வெச்சு நீங்கள் யூஸ் பண்ணனும் மொதல்ல பேசிக் வந்து எல்லாம் கற்றுக்கணும் அதுக்கப்புறோந்தான் பெரிய ஓவியராக ஆகறதுக்கு பேசிக் இருந்தால் தான் ஓவியராக ஆக முடியும் நம்ம எடுத்தொடனே டிராயிங் தெரியும் நம்ம போய் ஓவியராக ஆயிடலாம் அப்படின்னா முடியாது அவங்க ஒரு மெத்தெட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது அப்படியே பிளான் போட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ஓவியராக போக முடியும் இப்போ அப்படி ஓவியர் ஆகணும்னா அலைகள்லி அழிச்சு அழிச்சு இல்லாமல் ஒரு ரஃப் நோட்டில் நல்லா என்ன வரையணும்னு தோணுதோ நல்லா வரஞ்சு நல்லபடியாக பழகிட்டு அதுக்கப்புறோம் நீங்கள் வந்து ஓவியராகிறக்கு ட்ரை பண்ணலாம் தவறு வந்து நீங்கள் கலர் பென்சிலில் டார்க்காக அடிக்கிறது சம்பந்தமே இல்லாத கலர் அடிக்கிறது அந்த மாதிரி சி ரீசென் தான் இருக்கும் அதனால் எல்லாத்திலியும் பர்ஃபெக்டாக எல்லாமே பென்சிலு கலரு பெயிண்ட்டிங்கு எல்லாம் பெயிண்ட்டெல்லாம் இருந்துச்சுனா ஏ அதெல்லாம் வெச்சு ஆர்டிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா பொருள்கள் வெச்சு பண்ணுறனால தான் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து பழைய காலத்து மக்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது நாம் என்ன பண்ணுறோம் அதை மட்டும் பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது இந்த மாதிரி ஓவியர் ஆகணும்னா இந்த பேசிக்கெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு தான் ஓவியப் பயிற்சியரா மாற வந்து நம்ம தொடங்கணும்